ஹலோ அம்மன் டிராவல்ஸுங்களா நாங்கள் இங்கே குடும்பத்தோடு எல்லாம் வந்து நின்னுட்டுருக்குறோங்க டைவருக்கு போன் பண்ணா டைவரு எடுக்க மாட்டேங்கிறாப்படி அப்போ எப்படீன்னா அது எனக்கு ஏண்ணா கந்சாமிண்ணா பார்த்து சொல்லுண்ணா அப்படீன்னு சரி சரி நீங்கள் நான் இன்னோரு தடவை டைவருக்கு போன் பண்ணி சொல்லுங்க இல்லைனா நீங்கள் ஒரு வண்டியை பார்த்து அனுப்புங்க அப்றம் என்ன பண்ணுறது சரி சரி சரிங்க சரி